சாதனைன்னு சொன்னால் நான் நைன்த்து படிக்கக்குள்ள ஒரு தடவை ஸ்கூல் காம்படிஷனில் டிராயிங் வரைஞ்சேன் எயிட்ஸ் பற்றி எயிட்ஸ் விழிப்புணர்வுக்காக டிராயிங் காம்பட்டிஷனில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பிரைஸ் கொடுத்தாங்க நான் நல்லா வரைஞ்சேன் நல்லா வரைஞ்சேன்லா சொல்ல முடியாது கொஞ்சம் கிறுக்கி கிறுக்கி தான் வரைஞ்சேன் எல்லாரும் ஆனால் வந்து என்னை பாராட்டினாங்க ஏன் தெரியல ஏன் நம்மளை பாராட்டுறாங்க நம்ம என்ன வரைஞ்சிட்டோம் நான் ஃபோன் யூடியூபில் ஃபோனை பார்த்து என்ன வரைஞ்சேனோ அதே தான் அங்கே காம்படிஷன்லேயும் வரைஞ்சி வச்சேன் அப்போ எனக்கு எதுவும் தெரியலை நம் வரஞ் நான் வரைஞ்சிக்கிட்டே நான் வரைஞ்சி முடிச்சவொடனே எனக்கு ப ஃபஸ்ட்டு பிரைஸ் கொடுத்தாங்க எல்லாரும் வந்து டீச்சர்ஸ் பிரின்சிபல் டீச்சர்ஸ் ஹெ ஹெட்மாஸ்டர் எல்லோரும் வந்து என்னை பாராட்டினாங்க என்கரேஜ் பண்ணாங்க இப்படிதாம்மா வரையணும் இப்படிதாம்மா இருக்கணும் அப்படின் சொல்லி சொன்னாங்க நானும் சரி ஏதோ சொல்கிறாங்க எனக்கு அப்போ அதுக்குள்ள மீனிங் தெரியல நான் சும்மா செல்லை பார்த்து வரைஞ்சிட்டேன் எயிட்ஸுக்கான விழிப்புணர்வுக்கான ஒரு காம்பட்டிஷனில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பிரைஸ் வின் பண்ணி அதுக்கு என்னென்னு தெரியாமல் இருந்து நான் கொஞ்சம் குழம்பி போயிருந்தப்போ அப்போ தான் வந்து நான் காலேஜுக்கு போக போக அடுத்து அது மேல் படிப்பு படிக்க படிக்க அந்த டிராயிங் பார்த்து என்னை ஏன் சொன்னாங்க ஏன் நம்பளை பாராட்டினாங்க அப்படி ஒன்றுமே தெரியாமல் நான் தெரிஞ்சிக்கிட்டது என்னென்னால் வந்து காலேஜ் படிக்கக்குள்ள நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் கற்றுக்கிட்டேன் எயிட்ஸால் எப்படி வருது எயிட்ஸால் ரத்தம் வீணாக போகுது ரத்த வாந்தி எடுக்கிறாங்க இதேமாரி சொல்கிறது நான் கேட்டேன் கேட்டு கேட்டு ஓ நம்ம வரைஞ்ச டிராயிங் அப்போது ஏதோ ஒரு இதாக தான் இருந்துருக்குது அப்படின் நினச்சி வரைஞ்சி முடிச்சதுலேருந்து எனக்கு ஒரு கொஞ்சம் பெருமையா தான் இருக்குது அந்த டிராயிங் நான் நல்லா வரைவேன் அது எடுத்து தான் இப்போது அந்த அந்த படத்தை வரையக்குள்ள நான் வந்து எப்படின்னா இப்போது ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வந்து என்னை ரொம்ப பாராட்டினாங்க கூப்பிட்டு வெச்சு எல்லார் முன்னாடியும் பாராட்டினாங்க அது ரொம்ப எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு நான் நினச்சிக்கூட பாக்கல என்னை அப்படி பாராட்டுவாங்கன்னு நான் அது ஒரு அந்த நான் டிராயிங் வந்து கிறுக் அதுவும் நல்லால்லாம் வரையல கொஞ்சம் கிறுக்கி கிறுக்கி தான் வரைஞ்சேன் அந்த டிராயிங்கில் எனக்கு எதுலேயுமே புரியல நம்ம ஏன் நம்மள ஏன் கூப்பிட்டு பாராட்டுறாங்க எதுக்கு பாராட்டுறாங்க நம்ம என்ன பண்ணிவிட்டோம் அப்படி அப்படின் பார்க்கக்குள்ள நான் இன்னும் காலேஜ் போக போக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு சரி ஓ நம்ம இது பண்ணியிருக்கோம் இதனால தான் நம்மள பாராட்டியிருக்காங்க நம்ம இது இப்படி பண்ணியிருக்கோம் இதுக்காக நம்ம பாராட்டியிருக்காங்க அப்படின் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஏன்னா வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சிக்காமல் அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் சும்மா நான் வரைஞ்ச டிராயிங் ஃபஸ்ட்டு பிரைஸ் வின் பண்ணி அதை பற்றி போக போக தெரிஞ்சிக்கிறதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அது மாதிரிலாம் வந்து எனக்கு அப்போது நான் ஏதாவது கோ இப்போது ஏதாவது டிராயிங் காலேஜ் இல்லை கல்ச்சுரல்சில் ஏதாவது டிராயிங் காம்படிஷன்னால் நான் உடனே உடனே கலந்துப்பேன் ஏனால் எனக்கு டிராயிங் அந்த ஒரு டிராயிங்கால் நான் வந்து இன்னும் நிறையா டிராயிங் வரையணும் அப்படின் நினச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப டிராயிங்னால் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு